எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு அது என்னெனன்னு பார்த்திங்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்னதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அது எப்படி ஆச்சுன்னா நானும் பிரேமி அதாவது என் ஃபிரண்டு பிரேமி நானும் பிரேமியும் ஸ்கூட்டியில வந்து டைப்பிங் கிளாஸ் போயிட்டுருக்கோம் ஸோ எங்கள் ஃபிரண்டு காலேஜ் முடித்து ரசூல் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அவங்க டிரேஸ் பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறப்ப அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வண்டியை நாங்கள் விட்டுட்டோம் ஸோ அப்போது எனக்கு காலில் வந்து கம்பி குத்தி கால் வந்து கொஞ்சம் வீங்கி போச்சு வீங்கி போயிகிட்ட உடனே நாங்கள் அதையுமே கண்டுக்காமல் டைப்ப்பிங் கிளாஸ் போயிட்டு டைப்பிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்போது வந்து பார்த்திங்னா கால் ரொம்ப பெருசாக வீங்க ஆரம்பிச்சிட்டு வீங்க ஆரம்பிச்சதும் வந்து பார்த்திங்னா நாங்க உடனே ஹாஸ்பிடல் போயிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் என்ன கேட்டாங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் ஆச்சிடென்ட் நடந்தது பொய் சொல்லிட்டு சும்மா தெரியாமல் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டோம் ஸோ அதையுமே வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சி ஏதோ வண்டியில் தான் விழுந்துருக்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது தான் எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு